ராபியா ட்ரைவரா மேடம் நாங்கள் நாளைக்கு வந்து கல்லணை டேம் திருச்சியில இருக்குதுல அதுக்கும் ஸ்ரீரங்கம் டெம்ப்புள்க்கும் நாங்கள் போகணும் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுறிங்களா மேம் சரி ஓகே மேம் இப்போ நாங்கள் ஏசி போட்டால் அதுக்கு தனியாக சார்ஜா ஏசி போட்டால் ஆ சரி ஓகே மேம் இப்போ அஞ்சு பேர் போகிற மாதிரி காரு இருக்கா உங்கள்ட்ட ஆ சரி ஓகே நாங்கள் நாளைக்கு காலைல கிளம்புறோம் மேம் நாங்கள் காரைக்குடியில இருந்து பேசுகிறோம் மேம் காலைல ஆறு மணிக்கு எங்களுக்கு வேணும் மீனாக்ஷிபுரம்ல இருந்து பேசுகிறோம் காரைக்குடியில சவன்ட்டீன் பதினேழு பை ஏ ஆ ஓகே மேடம் இப்போ எங்கள் சின்ன குழந்தைங்கள் தான் நிறையா பேர் வருவாங்க அதனால் நல்லா ட்ரை நல்ல ட்ரைவராக பார்த்து எங்களுக்கு அனுப்புறிங்களா மேடம் ம் ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகக்கூடாது வேகமாகவும் போக போகக்கூடாது மேடம் குழந்தைங்கள்லாம் இருக்கிறதுனால நாங்கள் சொல்கிறோம் சரி ஓகே மேடம் எதுவும் டிஸ்கௌண்ட் பண்ணுவிங்களா மேடம் அந்த அஞ்சாயரருபாய்ல இருந்து ம் சரி ஓகே மேடம் இப்போ ம் சொல்லுங்கள் மேடம் ஆ ஆமாம் மேடம் காலைல ஆறு மணிக்கு வேணும் இப்போ நாங்கள் க அது கல்லணை டேமுக்கும் ஸ்ரீரங்கம் டெம்ப்புளுக்கும் போய்ட்டு வர சப்போஸ் அடுத்த நாள் ஆகிருச்சுனா அதுக்கு நீங்கள் தனியாக அமௌண்ட் வாங்குவீங்களா மேம் இப்போ பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துவிட்டா நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டை நாங்கள் கொடுக்கணும் ம் ம் சரி ஓகே மேடம் ம் ஓகே மேம் காலைல கரெக்டாக ஆறு மணிக்கெலாம் வந்துடுங்க மேடம் ம் ம் நன்றி மேடம்